வழிபாடுன்னு சொன்னா இப்போ வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணம்போது வந்து சில பேர் வந்து பாடுவாங்க அது வந்து எங்கள் கோயிலில் நடந்துயிருக்கு நான் பார்த்துருக்கேன் அது ஒரு விதமான கல்ச்சர் தான் வந்து இப்போ வந்து சிவன் வழிபாடுன்னு சொல்லிவிட்டு சிவனோடைய பாட்டுலாம் வந்து பாடுவாங்க எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் அதெல்லான் இப்போயும் அந்த கலாச்சாரலாம் நடந்துகிட்டு தான் இருக்கு எங்கள் ஊரில் பண்ணுறாங்க அதை மாதிரியெல்லாம் சனி பிரதோ பிரதோஷம் அது மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்போ வந்து அபிஷேகம் பண்ணம்போது இதெலாம் வரும் போது அவங்கள்லாம் பாட்டு பாடுவாங்க அது வந்து நல்லா இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் சாமியை கும்பிடும் போது சரியா கல்ச்சரை ஃபாலோ பண்ணு்றது எல்லாமே இப்போ வந்து கல்ச்சர வந்து கு ஃபாலோ பண்ணு்றதே ஒரு வந்து ஒரு ட்ரெண்டாக நினச்சிட்டு இருக்காங்க கல்ச்சர எதெல்லாம் நம்ம விட்டுவிட்டு வந்தோமோ அதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்டாங்க இந்த சாமி கும்பிட்றது பாட்டு பாட்றது இந்த விஷ்யம் இதெலாம் வந்து கல்ச்சர் இப்போயும் எங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் போது எங்களுக்கு எங்கள் ஊறை நினச்சி எங்கள் ஊரை நினச்சி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு கல்ச்சர் நம்புளும் ஃபாலோ பண்ணுறோமே அப்புல்லாம் வந்து இருக்கு